இன்றைய சூழல்ல வந்து குழந்தைங்கள வந்து டிவி பார்க்க வைக்கிறதோ இல்லை ஆன்லைனில் அவங்கள வந்து நம்பி செயல்பட வைக்கிறதோங்கிறது ரொம்ப ஆபத்துக்குரிய விஷயம் ஏன்னால் இன்றைக்கு நிறைய சைபர் க்ரைம் வந்து உருவாகிட்டிருக்குது அதே சமயத்தில் நிறைய ஆபாச வலைத்தளங்கள் வந்து பெருகிட்டு வரதினால கொழந்தைங்கக்கிட்ட மொபைல் கொடுக்குறதே ஒரு பெரிய பயமான விஷியமா இருக்குது ஆனாலுமே கூட இன்றைய காலகட்டத்தில் அந்த கொழந்தைங்களுக்கு வந்து தகவல் தொழில்நுட்பம் இப்ப போய் சேராட்டி அவங்களாலே வந்து எதிர்காலத்தில் அவங்க இந்த இந்த சமூகத்தில் வெல்வது ரொம்ப கடினமாக இருக்கும் இந்த சமூகத்தை அவர்கள் புரிந்துக் கொள்வது மிக கடினமாக இருக்கும் அவங்க இன்னும் பின்னோக்கி போகக்கூடிய மாணவர்களாக தான் இருப்பாங்க அதனால் மிக கட்டாயமாக ஆன்லைன்லையோ டிவிலியோ அவங்க மொழியிலயே வந்து இந்த கல்வியை வந்து நிச்சயமாக சேர்க்கணும் அது நல்லமுறையில் பயன்படுத்தி இப்போது பார்த்திங்கன்னா கொழந்தைங்களுக்காகவே வந்து ஈமெயில் அட்ரஸ் ஓப்பன் பண்ணி அதில் வந்து நீங்கள் எயிட்டின் ப்ளஸ் அந்தமாதிரிலாம் ஓப்பன் பண்ணமுடியாதுங்கிற மாதிரி நிறைய தகவல் தொழில்நுட்பத்தை கொண்டு வந்துட்டாங்க ஸோ அதேமாதிரி இனி வரும் காலங்களில் கொண்டு வந்து நிறைய நிறைய குழந்தைகளுக்கு வந்து இன்னும் இறங்கி இன் இன்றைக்கி வந்து எல்லாமே கார்ட்டூன் மையமாக தான் குழந்தைகள் ஆகிட்டிருக்குறாங்க ஸோ கேலி சித்திர முறையில் தான் கொழந்தைங்களுக்கு வந்து கல்வியை போற்ற வேண்டியதாக இருக்கிறது அப்படி இல்லாமல் ஒரு க்ளாஸ் டீச்சர் வந்து எப்படி எப்படி க்ளாஸில் லைவ்வாக எடுப்பாங்களோ அதேமாதிரி மொபைலில் வந்து ஒரு நபர் வந்து பேசணும் கொழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்க சப்ஜெக்ட்டுங்களை அவங்க தாய்மொழிகளில் பேசினால் அதுவும் கல்வி சம்மந்தப்பட்ட விடயங்களை பேசினால் மிக நிச்சயமாக நன்றாக இருக்கும் அதை இப்போது சில இடங்களில் வந்து பிரதானப்படுத்திகிட்டுருக்குறாங்க மேற்கொண்டும் அதை இன்னும் பிரபலப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்குறேன்